வாழ்க்கையில் வந்து நான் எதை மதிக்கிறேன்னா ஆன்மீகத்தை நான் மதிக்கிறேன் ஏன்னா இளம் வயதில் வந்து கடலூர் சென்ஜோஷப்ல படிச்சேன் அங்கே வந்து டிசிப்ளினை கற்றுக்குடுத்தாங்க ஒழுக்கத்தை கற்றுக்குடுத்தாங்க எந்த டைமுக்கு எந்திரிக்கணும் எந்த டைமுக்கு சாப்பிடுணும் எந்த டைமுக்கு விளையாடணும் விளையாடுறப்போ என்ன செய்யணும் படிக்கிறப்போ என்ன செய்யணும் இப்படியே சில ஒழுக்கங்களை சென் ஜோஷப்பில காலேஜ்லன்னு படிக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து எப்பையுமே முன் முன்னாடி வந்துருவாங்க ரெண்டாவது ஆன்மீகத்தில் வந்து அது வந்து ஜீசஸ்ஸை ப பற்றிச் சொல்லிக் குடுக்குற வாழ்க்கை ஜீஸஸ் வந்து கடவுள் கடவுள் வந்து மனிதனாக அவதரித்து இந்த உலகத்தில் இருக்க மக்களின் உடைய பாவங்களை தீர்த்து மக்களுக்காக மறித்து உயிர்த்த ஏசு கிறிஸ்து அவரை நம்பி வரவங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமாகுதுன்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதனால வாழ்க்கையில் வந்து எனக்கு சிறுவயதில் சொல்லிக் குடுத்த ஏசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைத்தார் அவரு தான் நம்மள படைத்தார் அவரு தான் இந்த உலகத்தை சிஷ்ட்டித்தார் அவரு தான் நமக்கு உயிர் கொடுத்தாரு அதனால அவர் சொற்படி வாழ்றது தான் நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதிகமாக நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறவங்களும் இயேசு கிறிஸ்துவயே நம்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வழி நடக்குறவர்கள் என்னைக்குமே வீண் போகமாட்டார்கள் உண்மையான கடவுளைக் காண்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத செயல்கள் அவர்களுக்கு நடக்கும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீழூடி வாழ்வார்கள் அப்படின்னு வேதம் சொன்னாலும் அ வேதத்தின்படி நடக்கிறவர்கள் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு அதனால ஏன் வாழ்க்கையில் வந்து ஆன்மீகத்தை நான் வந்து பெரிதும் விரும்புகிறேன் அதனால என்னை சார்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு சிறப்பாக நான் வந்து வரவேற்கிறேன் வாழ்க்கையில் வந்து எனக்கு அதிகம் பிடித்தது இயேசு கிறிஸ்தினுடைய வாழ்க்கை தான்